ஹிந்தி வந்து மாநில மொழியாக இருக்குது இப்போது எல்லா இடத்திலையும் கம்பல்சரி இங்கிலீஷ் தமிழ் அதுக்கு அடுத்து அடிஷ்னல் தேர்ட்டு லாங்குவேஜாக ஹிந்தியும் படிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வெளியில் போயிட்டு பண்ண போகும்போது அவுட் ஆஃப் இந்தியா வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போது ஹிந்தி வந்து அதை அடிஷ்னல்லாக இருந்தால் நல்லதுன்ற மாதிரி எல்லாத்துலையும் ஒரு வகையாக கொண்டுட்டு வராங்க அது எல்லாருக்கும் எப்படி செட்டாகும் அப்படின்ற மாதிரி தெரியலை பட் விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஹிந்தியை ஒரு ஆட் ஆன் கோர்ஸாக நம்ம படிச்சுக்கலாம் அங்கே வெளியில் ஜாப்புக்கு போகிற டைம்லேயும் படிச்சுக்கலாம் இல்லை ச ஸ்கூலிங் முடிகிறதுக்குள்ளேயும் நம்ப ஹிந்தியை ஆட் ஆன் கோர்ஸாக படிச்சுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க ஆனால் ஹிந்தியும் ஒரு நல்ல கற்றுக்கிட்டோம்னா நல்லாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னால் ஓவரால் வந்து ஹிந்தி பேஸ்டில் வந்து சான்ஸ்கிரிட்டும் இருக்கு உருது அப்படின்னு போகும்போது ஓவரால் நம்ம வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நம்மளோட ல மதர் டங்கோடு சேர்ந்து இங்கிலீஷும் பண்ண போகும்போது தேர்ட் லாங்குவேஜ் அதிகமாக ஓவரால் இருக்கிறது ஹிந்தி அதனால் அதை கற்றுக்கிறது நல்லது